என்னோடய நேம் வந்துட்டு ஆர் கலைசெல்வி என்னோடய ஊரெல்லாம் வந்துட்டு கோயம்பத்தூர் அப்பா அம்மா தம்பி எல்லாரும் வந்துட்டு கோயம்பத்தூரில் இருந்தாங்க நான் சின்ன வயதில் இருந்து வந்துட்டு தாத்தா அம்மாச்சி கிட்ட தான் இருந்தேன் அப்பா வந்துட்டு சிக்ஸ்த்து படிக்கும் போது வந்துட்டு அப்பா பிரைன் ஃபீவர் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் இஷ்யூஸில் வந்துட்டு அப்பா இறந்துட்டாங்க ஸோ அம்மா மட்டும்தான் ஒரு சிங்கிள் உமனாக கோயம்பத்தூரில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன்காண்டி தாத்தா அம்மாச்சி வந்துட்டு இங்கே காரைக்குடிக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க ஸோ தம்பி அதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் தம்பி வந்துட்டு எல்லோரும் ஒன்னாக தான் ஸ்கூலுக்கு போனோம் படிச்சிட்டு இருந்தோம் சிக்ஸ்த்து டூ சிக்ஸ்த் அண்ட் செவன் ஒரு ஸ்கூலேயும் ஐ மீன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சிக்ஸ்த் அண்ட் செவன் ஒரு ஸ்கூலேயும் எயித்து டூ டுவல்த்து வந்துட்டு இன்னொரு ஸ்கூலேயும் வந்துட்டு நான் படிச்சிட்டுருந்தேன் என்னோடய ட்ரீம் வந்துட்டு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் தான் ஆனால் டூவல்த்தில் வந்துட்டு மார்க்ஸ் கம்மியானதுனால என்னால் டாக்டர் வந்துட்டு படிக்க முடியலை நீட் எழுதியிருந்துருக்கலாம் இருந்தாலும் வீட்டில் வந்துட்டு நீட் எழுதுறதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணலை ஸோ டூவல்த்தில் மார்க்ஸ் கம்மியானத்துக்கான ரீசன் என்ன அப்படினா ஃபிரெண்ட்ஸ் கூட வந்துட்டு கொஞ்சம் பெர்ஸ்னல்ஸ்ஸாக பெர்ஸ்னலாக வந்துட்டு சண்டை வந்து மெண்டலி வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து என்னால் எதுலையும் கான்செண்ட்ரேஷன் பண்ண முடியலை நான் யார்க்கிட்டயும் பேசாமல் கொஞ்சம் தனியாக இருந்து ஸோ அதனால ஸ்டெடீஸ்லையும் கான்செண்ட்ரேஷன் பண்ண முடியாமல் தான் லாஸ்ட் டைமில் படிச்சது தான் வந்துட்டு நான் மார்க் எடுத்தேன் எனக்கு வந்துட்டு டாக்டருக்கு அடுத்து என்ன பண்ணிணா விஸ்காம் பண்ணனும் ஆக்ட்டிங் பண்ணனும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னோடய ட்ரீம் பட் அதுக்கு வந்துட்டு வீட்டில் அலோ பண்ணலை விஸ்காம்லாம் வேண்டாம் அதெலாம் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே விஸ்காம் தான் பண்ணலை அட்லீஸ்ட் நான் வந்துட்டு ஃபேஷன் டெக்னாலஜி பண்ணுறேன் அப்படினு சொல்லிட்டு தான் ஃபேஷன் டெக்னாலஜி பண்ணிணேன் அதுக்கும் வீட்டில் அலோ பண்ணலை யாருக்கும் யாரும் வந்துட்டு இல்லை ஃபேஷன் டெக்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் ஒரு கோர்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி லாம் நிறையா சொல்லிட்டாங்க பட் இல்லை நான் ஃபேஷன் டெக் தான் பண்ணுவேன் அப்படினு சொல்லிட்டு நானாக கவுன்ஸ்லிங் போட்டு நானாக கவுன்ஸ்லிங் அட்டன் பண்ணி அதில் செலெக்ட் ஆகி இப்போ வந்துட்டு ஃபேஷன் டெக் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு படிச்சிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் வீட்டில் வந்துட்டு எந்த ஹெல்ப்பும் கேட்க கூடாது அப்படினுட்டாங்க அம்மா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க மற்றபடி அத்தை மாமா இந்த மாதிரி யாரும் எங்களை எடு எங்களை வந்துட்டு பார்த்துக்குறவங்க யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணலை அம்மா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீ படி பாப்பா பார்த்துக்கலாம் அப்படிண்ட்டு ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபேஷன் டெக் த்ரீ இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்டாக வந்துட்டு ஒர்க் போகணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் ஸோ மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்டும் முடிச்சதுக்கு அப்புறம் பிஏ இங்கிலிஷ் படித்து அதுக்கு அப்புறம் ஒரு லாயர் ஆகலாம் அப்படினு சொல்லிட்டு பிஏ இங்கிலிஷ் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு லா பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஐடியா தம்பி வந்துட்டு ஐடி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கான் அண்ட் அம்மா வந்துட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற கோவிலூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் வந்துட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஆப்டிக்கல் சேல்ஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பிளஸ் நர்ஸிங்காவும் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க